ஓவியம் வரைய தொடங்கிறவங்க வந்து முதல்ல வந்து அவங்க ஃபஸ்ட்டு பேசிக்லிருந்து அடிப்படைலிருந்து ஸ்டார்ட் பண்ணிணா தான் வந்து அவர்களுக்கு ஓவியம் வரும் ஓவியங்கிறது வந்து அவங்க மைண்ட் ம மனது எல்லாமே வந்து ரொம்ப பரந்து விரிஞ்சு இருக்கணும் அப்போ தான் வந்து அவர்களுக்கு என்ன ஓவியம் வரையப்போகிறோங்கிற ஒரு சின்ன பிக்ச்சர் வந்து அவங்க மைண்ட்டில் இருக்கணும் நம்ம என்ன வரையப் போகிறோம்னு அவங்க மைண்ட்டில் வந்துருச்சுனால் அதை வந்து அவங்க அப்படியே வந்து அந்த பேப்பரில் வந்து அவங்க வரைவாங்க நமக்கு என்ன வரையப் போகிறோங்குறதே தெரியாமல் இருந்துச்சுனால் அந்த ஓவியம் வந்து ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் வரும் பட் ஆனால் வந்து நம்ம என்ன வரையப் போகிறோன்றத நம்ம மைண்ட்டில் இருந்தால் அந்த ஓவியம் அழகாக வரும் அதுவும் இல்லாமல் வந்து நமக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம யோசித்து யோசித்து அதை வந்து இங்கே இது வந்தால் நல்லாயிருக்கும் இங்கே இது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து யோசித்து ஒவ்வொன்றும் பண்ணுறப்ப தான் வந்து அந்த ஓவியம் இன்னுமுமே மென்மேலும் அழகாகும் நம்ம வந்து பார்த்திங்கனா சாதாரணமாக வந்து இங்கே இருக்க ஓவியத்தை பார்த்து அப்படியே வரைகிறதுனால நமக்கு வந்து ஓவியம் வரைகிறது வேணால் பழகலாமே தவிர நமக்கு வந்து அந்த யோசித்து வரைகிறக்கு உண்டான தன்மை வந்து வளராது ஸோ அதனால வந்து யார் ஓவியம் வரைஞ்சாலும் இந்தமாதிரி ஒரு இதை வந்து கற்றுக்கணும்